ஒரு பைக்கர்கள் ஒரு பைக் வாங்குறவங்க இப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் பைக்கு வாங்கின ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ரேஸ்ஸுக்கு மேலே போகக் கூடாதுனால் அந்த ரேஸ்ஸுக்கு மேலேதான் ஒரு ஆர்வத்தில் ஒரு திருக்கி ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குப் போகிறது இந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போவாங்க அந்த குறிப்பிட்ட வேகத்தெல்லாம் தவிர்க்கணும் அதுபோக ஒரு பைக் வாங்கினா ஒரு குறிப்பிட்ட கிலோ மீட்டருக்கு அப்புறம் ஒரு டயரு மாற்றணும் அப்படினா ஒரு கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ஒரு கிலோமு ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறு கிலோமீட்ரு ஒரு மூவாயிரம் கிலோ மீட்ருக்குள்ளனால் டயர் மாற்றினா கண்டிப்பாக மாற்றித்தான் ஆகணும் அது பார்க்கணும் அது போக ஆயிலு இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது ஆயிரத்து ஐந்நூறு கிலோமீட்ரு ஆயிரம் கிலோ மீட்டருனு சொல்லுவாங்க அந்த கிலோ மீட்டருக்கு தக்கன நம்ம இன்ஜினில் ஆயிலெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுபோக பைக் வாங்கின ஆர்வத்தில் முதல்லேயே ஃபுல் ரைஸ் கொடுத்து இன்ஜினை யூஸ் பண்ணக் கூடாது அது இன்ஜினுக்கு ஒரு இதாவாகிரும் பைக்கில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போக கூடாது பைக்கு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே போக கூடாது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மேலே பைக்கில் ட்ராவலும் பண்ணக் கூடாது அது வந்து ஒரு ஆபத்தான செயல் அதுபோக சிக்னல்னால் சிக்னலை கரெட்டாக மதிக்கணும் சிக்னலை மதித்து பழகணும் சிக்னலில் போகும்போதே அதுக்கு தக்கன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேசன்ஸை பாலோ ஃபாலோ பண்ணணும் ஒரு பைக்கை மாடிஃபை பண்ணுன்னால் அது எக்ஸ்ட்ரா மாடிஃபை அதிகம் பண்ணக் கூடாது எது எது சேஞ்சு பண்ணணுமோ அது மட்டும்தான் பைக்கில் சேஞ்சு பண்ணணும் அது இல்லாமல் சைலன்சர் சைலன்சரை எடுத்துவிட்டு வண்டி ஓட்டுறது ஒரு சவுண்டு நாய்ஸு அதிகமாக வச்சுட்டு வண்டி ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல்லாம் செய்யக்கூடாது பைக்கு ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போகவே கூடாது ஒரு குறிப்பிட்ட வேகத்துக்கு மேலே போனால் அது நமக்கு ஆபத்தாக தான் முடியும் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணும் சரியான ப்ராப்பரான ஹெல்மெட்டு யூஸ் பண்ணணும் லாங்க் டிரைவ் போகிறவங்க அதுக்கு தக்கன வேகத்தில் வேகம் குறைத்துத் தான் போகணும் ஏன்னால் இன்ஜின் சூடாச்சுனால் சீக்கிரம் ஃபால்ட்டாகிரும் பா இது பைக்கு அந்த இதை தவிர்க்கணுனால் நம்ம கண்டிப்பாக இதெலாம் ஃபாலோவ் பண்ணித்தான் ஆகணும் இதுபோக இங்கிருந்து லாங் டிரைவ் போகிறோம் அதுக்குத் தேவையான உபகரணங்களை எடுத்துகிட்டு போகணும் பைக் வாங்கும்போதே ஒரு குறிப்பிட்ட கிலோ மீட்ருக்கு மேலே இன்ஜின் ஆயில் டயர் ஹெட் லைட்டு ஹெட் லைட்டெல்லாம் கரெட்டான ப்ராப்பரில் வெச்சுருக்கணும் ஸ்டிக்கரு ஃப்ரண்ட் டிக்கரு ஸ்டிக்கரு யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கர் வந்து அடுத்தவர்களுக்கு டிஸ்ட்ரப் இல்லாமல் ஒட்டுற இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர் ஒட்டணும் இதெல்லாம் ஒரு பைக்கோடய இது இதுபோக பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்து ஒரு கரெட்டான நிதானத்தில் ட்ராவல் பண்ணணும் லாங்க் ட்ரைவ் போகிறதுல்லாம் கரெட்டாக தெளிவாக பார்த்து போகணும் பைக்கு